ஹலோ ஐயா வணக்கம் ஐயா நாங்கள் ராய கிருஷ்ணகிரிலேந்து வஹாப் நகர் ஒன்று பார் நாற்பத் நாலு காலேஜ் பின்புறம் உள்ளது அதனால் வீட்டில் யாரும் இல்லாத காரணத்தினால் சாப்பாடு ஆர்டர் செய்கிறோம் ஜெய் விலாஸ் ஹோட்டலில் இருந்து எங்களுக்கு ஒரு ஹாஃப்னவர் அவரில் சிக்கன் ஃப்ரை பிரியாணி ஒரு பார்சல் தந்தூரி ஒரு ப்ளேட் ஆர்டர் எடுத்துக்கொண்டு ஒரு ஹாஃபனவரில் வரவும் நீங்கள் எப்பொழுது வருவீர்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தவும்